செடி செடி நிறையா வச்சுருக்குறோம் வெளியில் போகிறதா இருந்தால் சொட்டு நீர் பாசனம் வரவச்சுட்டு கொஞ்சம் வச்சுருப்பேன் அப்புறோம் பக்கத்திலயெல்லாம் சொல்லிவிட்டு போவேன் தோட்டம் கூட்டுற அம்மாவும் வருவாங்க அவங்களையும் நம்ம நாங்கள் இல்லை வர்ற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துகோங்கம்மா தண்ணி விட்டிருங்கம்மானு சொல்லுவேன் அவர்களும் சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவாங்க அவர்களும் நல்லா செய்வாங்க நிறைய மல்லிகைப்பூ செடி குண்டு மல்லி தான் நிறைய வச்சுருக்கேன் குண்டு மல்லி ஜாதி மல்லி அவங்களெலாம் பார்த்து பார்த்து அது பார்த்துக்குவாங்க நாங்கள் வர்றதுக்கு நாளானால் கூட அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க மிஸ் ரொம்ப நாள் வெளியே போயிட்டாலும் அங்கேயிருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அம்மா ரொம்ப நாள் ஆகுதும்மா நீங்கள் தான் எதுவும் நெனச்சுக்காதீங்க கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கோங்க நம்ப உங்கள் வீடாட்டம் பார்த்துக்கோங்க செடி எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க இப்படி சொல்லுவோம் மோட்ரு தண்ணி வர்லேனா மோட்ரு நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் வெளியே சுச்சு எல்லாம் இருக்கு தெரியுமானாங்க வெளியேதான் இருக்குது நாங்கள் போட்டு விட்டுறோம் அப்டின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நாங்களும் கவலை இல்லாமல் வெளியில் போயிட்டு அங்கேயே இருந்து க பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அவர்களே பார்த்துக்குவாங்க எங்களுக்கு அதை பற்றி இப்போ கவலையே இல்லை முதலில் என்ன எனக்கு கவலையாக இருந்துச்சு இவ்வளோ செடியை விட்டுட்டு போகிறமே அப்படின்ட்டு அவங்கள் சொல்லச் சொல்ல எனக்கு பயம் இல்லை அவர்களே பார்த்துக்குவாங்க இப்போ வெயில் காலம்னால் ரெண்டு நேரம் கொஞ்சம் விடுங்கப்பா சிரமம் பார்க்காம இப்படி சொல்லுவேன் அம்மா நாங்கள் பக்கத்தில்தாம்மா இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கவலைப்படாம அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படினு அவங்க சொல்லுவாங்க நானும் சரிம்மா அப்படின்ட்டு கவலையில்லாம அந்த செடியை பற்றியே இப்போ நினைக்குறதுல்ல அவங்க இருக்காக்காங்க பொறுப்பாக பார்த்துக்குவாங்கன்ட்டு நான் கவலை இல்லாமல் அங்கே இருக்க இருந்துவிட்டு எல்லாம் வேலையும் முடிச்சுக்கிட்டு நாங்கள் வருவோம் அது வரைக்கும் பார்த்துக்குவாங்க